ஹலோ ஹலோ நான் அபிரூபா பேரண்ட்ஸ் பேசுகிறேங்க மேடம் நீங்கள் சந்திரசெல்வி தானுங்களே நான் பா பாப்பா வந்து நைன்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க எங்கள் பாப்பாவுக்கு வந்து ஒரு நாள் லீவ் வேணும் மேடம் லீவு வந்து இப்போ குலதெய்வம் கோயிலில் ஒரு வேண்டுதல் வெச்சுருக்குறோம் ஃபேமிலியாக போகணும் சொந்தக்காரங்கள் எல்லாம் சேர்ந்து வெச்சு பா செய்யறதுங்கிறதுனால ஒரு நாள் மட்டும் லீவ் வேணும் மேடம் எட் எட்டாம் இல்லை மேடம் இல்லை எக்ஸாமுன்னு தெரியும் பட் இது நாங்கள் தனிப்பட்ட முறையில செய்யறதாக இருந்தால் நாங்கள் தனியாக போய் எப்போ என் எக்ஸாம் முடிஞ்சு செய்யலான்னு பிளான் பண்ணிணோம் பட் இது வந்து ஃபேமிலியே குலதெய்வம் கோயிலுங்கிறதுனாலே கட்டாயம் ஒரே ஒரு நாள் மட்டும் மேடம் இடையில நாங்கள் லீவு கேட்க மாட்டோம் சரி மேடம் சரி இந்த ஒரே ஒரு தரம் மட்டும் தான் மேடம் நான் மற்றபடி எல்லாம் வந்து உங்கள் கிட்ட லீவே கேட்க மாட்டோங்க மேடம் ம் சரி மற்றபடி பாப்பா எப்படி படிக்கிறாங்க மேடம்

ஆ ஆ ஓகே மேடம் இனி லீவு நாங்கள் எடுக்காமல் பார்த்துக்கறோம் மேடம் நீங்கள் டென்த்து போகிற கொஞ்சம் நல்ல தனிப்பட்ட முறையில் கொஞ்சம் பார்த்து படிக்க சொல்லுங்க மேடம் ம் ஆமாம் ஆமாம் நாங்களும் இங்கே வந்து என்க்ரேஜ் பண்ணிகிட்டுருக்கோம் நீங்களும் கொஞ்சம் பார்த்துங்க மேடம் ஓகே தேங்க்யூ மேம் தேங்க்யூ மேம்